குடும்பம் அப்படின்னா குடும்ப முறைகள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்தக் காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே புருஷனும் பொண்டாட்டியும் எப்போயே அந்தக் காலத்தில் எப்படின்னா பெண்கள்லாம் வீட்டு வேலையை செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு செஞ்சு எல்லாம் பராமரித்து கொழந்தைக அப்பா அம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாலையும் பார்ப்பாங்க நம்ம அப்பா அம்மாலையும் பார்ப்பாங்க மாமனாருக்கு எப்படி மரியாதை மாமியாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் கணவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரியும் போயிட்ருந்தது எப்படி சாப்பாடு அவங்க வந்து அந்தக் காலத்தில் உள்ள ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு நீ வேலைக்கே போகவேண்டாம் நீ வேலைக்கு போகவேண்டாம் நீ வீட்டில் இரு அப்படின்னு அந்தக் காலத்தில் சொல்லி இருந்தோம் ஆமாம் அந்தக் காலத்தில் ஆம்பளைங்க மட்டும் சம்பாரித்திட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க வந்து வீட்டுக்காரம்மா கையில் வீட்டு சாமான் வாங்கிட்டு வந்து கையில் கொடுப்பாங்க அப்படி இருந்து சம்பாரித்து வீட்டுக்கு எல்லா குழந்தைகள படிக்க வைக்கணும் நல்லா வேலைக்குப் போகணும் வேலை வெட்டி போகணும் வீட்டிலியே இருக்கணும் அப்படின்னு இந்த மனைவியை சொல்லுவாங்க அந்த மாதிரி சில டைம் மருமகள் என்ன பண்ணுனால் ஒய்ஃபுங்க வீட்டில் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா அங்கேயும் மாமனாரும் பார்க்கணும் சாப்பாடு போட்டு கொடுக்கணும் மாமியாரை பார்க்கணும் கவனிக்கணும் நல்லா பாத்துக்கணும் அப்போ தான் நாளைக்கு நாளைக்கு நமக்கு பின்னாடி வந்து நல்லா பெனிஃபிட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க அந்தக் காலத்தில் எப்படி அப்படின்னா தோட்டத்தில் எல்லாம் விவசாயத் தோட்டத்துக்குள்ளே இருப்பாங்க விவசாயிகெல்லாம் நம்ம விவசாயத் தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு எங்கேயும் வேலை வெட்டிக்கு போகமாட்டாங்க நம்ம நம்ம வீட் நாம் வந்து நம்ம விவசாயத்துக்கு காட்டுக்குள்ளேயே வேலைக்குப் போனாலும் நம்ம மனைவி வந்து நம்ம அந்தக் காலத்தில் வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க ஐயோ நம்ம வீட்டுக்காரரு வந்து சாப்பாடு வந்து இல்லாமல் இருக்கிறாங்க வேலை செஞ்சிட்டிருக்குறாங்க நம்ம போய் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கணும் ஐயோ அந்த நேரத்துக்கு போகலீனா ச சண்டை போடுவாங்க அப்படின்னெல்லாம் பொம்பளைங்க கண்ணும் கருத்துமாக வந்து சாப்பாடு கொண்டு வர்றவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படி எல்லாம் பார்த்தவங்க நம்ம இந்த பார்த்தப்ப பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி மாமனாருக்கு மனைவி போடும் மாமனாருக்கு மாமியார்களுக்கு சாப்பாடு போட்டு தான் நீ வீட்டுக்காரருக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு குடுக்கணும் இதனால் இவங்கள மொதல் கவனித்துட்டு நம்ம போயிடலாம் இவங்க வந்து ஏன்னால் நமக்கு வந்து அவங்க போட்டு இங்கே நமக்கு கொடுக்கறத்துக்கு வந்துட்டாங்கன்னால் நம்ம காட்டில் பிடிச்சுக்குவோம் ஏன்னால் இந்த வேலை செய் அந்த வேலை செய்யினு நாம் சொல்லுவோம் அப்போ என்ன ஆகுது இங்கே பெருசு இங்க இருக்கிறாங்களே அம்மா அப்பா இருக்கிறாங்க மாமனார் மாமியார் இருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவோம் நாம் தான் போட்டு தான் போகணும் அப்படின்னு வீட்டுக்காரம்மா ஸோ நல்லா பராமரித்துட்டு தான் அது நமக்கு கொண்டாரும் போது மணி பத்து பதினொரு மணி ஆகிடும் அப்போ அவங்க சாப்பிட்டு நம்ம வந்து பார்க்கும் போது அந்தத் தோட்டத்தில் வேலை பார்க்கும் போது நம்ம விவசாயத்தில் வேலை பார்க்கும் போது மணி பதினொரு மணி ஆயிடும் பாருங்கள் சாப்பிடவே அப்புறம் மதியானம் சாப்பாடு கிடையாது அப்புறம் காலையில் சாப்பாடே பத்து மணிக்கு தான் சாப்பிடும் போது நம்ம மத்தியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பாடு கிடையாது அதுக்கு மதியானமே சாப்பிட்றமா இல்லையா அப்புறம் எப்படி மத்தியானம் சாப்பாடு மறுபடியும் சாப்பிட முடியும் அப்போ சரி நீ ஒரு வேலை செய் நானும் ஒரு வேலை செய்கிறேன்னா அந்தக் காலத்தில் அப்படியும் நல்லா வேலை செஞ்சு விவசாயி பாடுபட்டால் தான் நமக்கு வந்து நன்மை வீட்டுக்கும் நன்மை அதனால் வீட்டில் வந்து அந்தக் காலத்தில் தான் அப்பா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னால் நீ வேண்ணால் நீயெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாதானே உனக்கு தெரியும் அப்படின்பாங்க

நீ வந்து சமைக்கிறேன்னா நீ ஒரு வேலைக்குப் போ நானும் ஒரு வேலைக்குப் போ அப்படிங்கறாங்க நீயும் சாப்பாடு செய் நானும் தான் சாப்பாடு செய்கிறேன் நீ ஒரு நாளைக்கு செய் நானும் ஒரு நாளைக்கு செய் நீ ஒரு நாளைக்கு வீட்ட பெருக்கு நானும் ஒரு நாள் வீட்ட பெருக்குறேன் அப்படிங்கிறாங்க இனி துணி துவைக்கிறதுக்கு அதே மாதிரி தான் இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் துணி துவைக்கிறதுக்கு அதுக்கே இப்போ சொல்கிறாங்க நீ ஒரு நாளைக்கு துணி துவை நானும் ஒரு நாளைக்கு துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்குறாங்க இப்படி சொல்லும் போது அப்புறம் என்ன ஆகுது அப்புறம் எப்படி குடும்பத்தில் சண்டை தான் வரும் முன்னர் மாதிரியே கடைபுடிச்சிருந்தா இப்போ எதுக்கு சண்டை வருது அதே மாதிரி மெயிண்டெய்ன் பண்ணிக்கிட்டிருந்தா இப்போ சண்டையும் வராது சலிப்பும் வராது குடும்பம் பிரிகிறத்துக்கு வாய்ப்பு கிடையாதே நீ ஒரு வேலை செய் நானும் ஒரு வேலை செய்கிறேன் நீயே நான் கொடுக்கப் போறேன்னா அப்றம் உன் குடும்பத்தில் அப்போ சண்டை தான் வரும் குடும்பத்தில் சண்டை வரும் போது அப்புறம் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கும் அது வந்து பாடம் ஆகிப் போயிடும் நம்ம வீட்டில் வந்து சண்டை கட்டும் போது ஒரு கொழந்தைக நம்ம கொழந்தைக இருக்கும் போது ஒரு கணவன் மனைவி வந்து சண்டை கட்டக்கூடாது அப்படி சண்டை கட்டும் போது நம்ம என்ன ஆகுது நம்ம பிள்ளைங்க பசங்களுக்கு அப்பா அம்மாவே சண்டை கட்டிக்கிறாங்க என்ன போ அவனுக்கு ஒரு படிப்பில் வராது படிப்பில் வராதுங்கும் போது என்ன ஆகுதுனால் அப்படின்னா அவனுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சண்டை கட்டுறாங்க நாம் என்ன சண்டை கட்டுறமோ அது தான் அவங்க மைண்டெய்ன்ஸ் வந்து ஆகுமோ ஒழிய அவனுக்கு படிப்பில் வராது அதே பையன் பள்ளிக்கூடம் தாட்டிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ சண்டை கட்டிக்கங்க நாம் ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டு நமக்கு எதுக்குங்க அந்தப் பையனுக்கு எதுக்கு நமக்கு சண்டை கட்டுறது அவனுக்குத் தெரியப் போகுது அப்புறம் நம்ம பையனை கிட்ட வச்சுக்கிட்டே சண்டை கட்டினாதான அவனுக்கு படிப்பு வராது அப்பா அம்மா சண்டை கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டிருக்கறாங்க எப்படி அப்படின்னு அவனுக்கு மைண்ட் நாளைக்கு நாம் நம்மளுடைய இருக்கும் போது அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பையனோ பிள்ளைகளுக்கு அந்தக் காலத்தில் அந்த மெத்தேடு போகும்போது பையனுக்கோ பிள்ளைக்கோ பாதிக்கும் ஐயோ அப்பாவும் அம்மாவும் இப்படியே சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்போ நாளைக்கும் நாமளும் இப்படி தான் ஆகுவோமா நாமளும் இப்படியே சண்டை கட்டிக்கிட்டே கிடப்போமா நாமளும் நாளைக்கு பெரிய பையனாகி படித்து ஒரு நல்ல வேலைக்குப் போகும்போது இப்படி ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம வந்து கல்யாணம் ஆகி கல்யாணம் காட்சி முடிக்கும் போது நம்மளும் இப்படி சண்டை கட்டிட்டு இருப்போமா அப்போ நாளைக்கு என்ன ஆகுது அப்படி சண்டை கட்டிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணும் ச்சே இந்த மாதிரி கல்யாண பொழப்பே வேண்டாம் நம்ம கல்யாணமே பண்ண வேண்டாம் அப்படின்னு அவனுக்குத் தோணும் அது மாதிரி பசங்க இருக்கிற இடத்திலையும் பிள்ளைங்க இருக்கிற இடத்துலையும் நம்ம தயவு செஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே சண்டையே இருக்கக் கூடாது சண்டை இருந்தால் நம்ம குடும்பம் வந்து பிரிஞ்சிடும் நடைமுறைக்கு ஒத்து வராது இது தான் என்னுடைய கருத்து